இப்போ வந்துங்க எங்கள் ஊரில் வடக்கலூர் பஞ்சாயத்தில் வந்துங்க கிராமப்புறத்தில் வந்துங்க இந்த மழைக்காலமானங்கிறதுனால தாங்க இந்த கழிவு ச இது வந்து மழை தண்ணியில அடிச்சிகிட்டு வந்து அங்கங்கே தேங்கி நிற்கிறதுனால தான் இந்த கொசு அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க அதே நேரத்தில் வந்து அரசு ஆஸ்பத்திரியில வந்து சிறப்பான ஒரு கவனிப்பு கவனிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கொரோனா ப காலகட்டத்தில் எ மா வீட்டில் மழை நீர் தேங்குறது இந்த தொட்டியில வந்து தண்ணி அதிகமாக இருக் கொசு உற்பத்தி ஆகுங்கிறது எல்லாம் வந்து நல்லா செக்அப் பண்ணாங்க பண்ணாங்க அதில் தப்பில்ல இப்போ வந்து இந்த மழ கா அதிகமாக பேஞ்சு இந்த கழிவுகள்லாம் அடிச்சிகிட்டு வந்து நிற்கிறதுனால நிறையா கொசு உற்பத்தி ஆகுது இந்த டொங்கு காய்ச்சல் வரதுக்கு சளி இந்தமாதிரி எல்லாம் வரும் அப்படிங்கிறனால பஞ்சாயத்து மூலியும் இந்த சுகாதார இதுக்கு வந்து தூய்மை பணியாளரை அதிகமாக சேர்த்தி இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க